ம் வணக்கம் மேடம் நாங்கள் சீர்காழில இருந்து வரோம் பையன் டென்த்து முடிச்சுருக்கான் சுற்றுவாட்ல சுற்றுவட்டாரத்துலேயே கேட்டோம் உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு சொன்னாங்க அதுதான் பையனை வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டு போகலான்ட்டு வந்தேன் மேடம் பையன் பேர் ரமேஷ் ஆ நானூற்றி எண்பது எடுத்திருக்காங்க

அவன் கம்ப்யூட்ரு சையின்ஸ் தான் எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டான் என்னது கம்ப்யூட்ரு சையின்ஸ் தான் எடுத்திருக்கான் எப்படி ஸ்கூலெல்லாம் எப்படி ஃபீஸ் எப்படி மேம் மேம் வரும் ஒன் இயருக்கா ஆ ஓகே மேடம் ஹாஸ்டலெல்லாம் அங்கேயே இருக்குதில்ல

ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் என்ன ஹாஸ்டல் ஃபீஸெல்லாம் ஃப்ரீ தானா நாங்களெல்லாம் வந்து பார்க்கலால்ல ஈவ்னிங் வந்து விட்டுருணுமா ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் பையன் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட் தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பெட்டராக நல்லா கொஞ்சம் கவனித்து பா பாருங்க ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் அப்போ நான் பையன கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டுருல்லால்ல ஆ ம் பாதி பாதி ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் நான் பையனை நாளைக்கு கூட்டிகிட்டு ஃபீஸ் பாதி ஃபீஸ் மட்டும் இப்போ கட்டிட்றேன் மீதி ஃபீஸ் பே பே அப்புறம் பண்ணிடுறேன்

ஆ ஓகே ஆ ஓகே மேடம் ரொம்ப தேங்க் யூ மேடம் ஆ ஓகே மேடம்